திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தா இளைஞர்கள் எல்லோரும் ஒரு சிறந்த வேலையில் சேர நிறைய சவால்களெலாம் எதிர்கொள்கிறாங்க இங்கே தொழில் ரீதியான பயிற்சியெலாம் குறைவாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உயர்கல்வி முடிக்க முடியாமலே இருக்காங்க தொழில்முறை வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியா வேலை கிடைச்சாலும் உயர் சம்பளம் கிடைக்கல இல் அதனால் இளைஞர்கள் எல்லாம் சென்னை பெங்களுர் போன்ற பல்வேறு நகரங்களுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படி வேலைவாய்ப்பை அதிகரிக்கணும்னா உயர்கல்வி தரம் உயர்த்தப்படணும் ஸ்டார்ட்டப் ஆதரவு தரணும் வேலைவாய்ப்பு முகாமெலாம் நிறைய நிறுவனங்கள்லாம் ந நடத்தினால் இன்னும் நல்லா இருக்கும்